ஹலோ ஃபுட் ரெஸ்டாரன்ட்டா

ஓகே ஓகேங்க நானும் என் ஃப்ரெண்ட்சும் ஃபுட் ரெஸ்டாரன்டில் சாப்பிட்லான்னு இருக்கோம் உங்கள் ஃபுட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சொன்னாங்க ஸோ அதனால்தான் டைமிங் எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு ஓகே டைமிங் எப்படி காலையில் நேரமாகவே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா

அப்போது நைட்டு ஓகேங்க ஆ ஓகே ஆ அந்த ரெஸ்டாரன்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குமா ஆ அதுதான் ஆ அதனாலதான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வருவாங்க ட்ரீட் வைக்கலான்னு இருக்கோம் ஆமாம் ஸோ பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல்ல

அங்கே சேர்ஸ் இருக்குமா இல்லை டேபிள்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பெருசாக இருக்குமா ஓகே பார்க்கிங் ஏரியா எப்படிங்க சின்னதாக கொஞ்சம் பெருசாக இருக்குமா

ஓகே ஆ மார்னிங் எப்போ நீங்கள் ஓபன் பண்ணுவீங்க ஓ செவென் ஃபாட்டிகேவா ஓகேங்க அப்றம் க்ளோசிங் டைம் ஓகேங்க ஓகே ஃபைன்

ஓகே அந்த டேபிள்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்க அது எப்படி நீங்கள் என்ன சொல்கிறது மர டேபிள்ஸா இல்லை எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி எல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுவீங்களா ஆ பார்ட்டி வைக்க

ஓகேங்க இல்லை டைமிங் தெரிஞ்சதுன்னால் கொஞ்சம் சீக்கிரமாக வரலாம்ல பிக்காஸ் நாங்கள் வெளியில் ட்ரிப் போகிறோம் ஸோ அதை முடித்துட்டு நாங்கள் அந்த டைமிங்குள்ள வரணும் ஸோ அந்த டைமிங் கேட்கணுல்லைங்க உங்கள்கிட்ட ஸோ ஓகேங்க ஓகே ஓகே தேங்க் யூ